இப்போ இருக்கிற இந்த தொழில்நுட்பம் வந்துட்டு பார்த்தோனா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எங்கேயாவது வெளியில் வந்துட்டு பயணம் போகிறதுக்கு வந்துட்டு பார்த்தீனா ஒரு காலத்துலெல்லாம் வந்ட்டு பார்த்தீனா நம்ம அங்கங்கே அட்ரெஸ்ஸு கேட்டு விசாரித்து ஒரு இடத்துல போகிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்பெல்லாம் வந்துட்டு பார்த்தீனா உள்ளங்கையிலே உலகங்கற மாதிரி வந்துட்டு பார்த்தீனா கையிலேயே ஃபோனிருக்குது நேவிகேசனை போட்டோன்னால் போதும் அது வந்துட்டு அந்த கூகுள் எர்த்தோ இல்லை வந்துட்டு கூகுளிலே வந்துட்டு போய் லொக்கேசனில் வந்துட்டு எங்கே போகணுங்கறத வந்துட்டு காட்டுது அதே மாதிரி அந்த லொக்கேசன் சுற்றி என்னென்ன நம்மளுக்கு தேவையான இது இருக்குதுங்கிறது வந்துட்டு ரூம்ஸ்ஸோ இல்லை ரெஸ்ட்டாரண்ஸ்ஸோ இல்லை சாப்பிட்ற இது வந்துட்டு என்னென்னமோ இருக்குதோ அது மொதற்கொண்டு அதுவே காட்டிடுது ஆத்திர அவசரத்துக்கு ஒரு பைக்குக்கு பெட்ரோல் அதுதான் பைக்குக்கு பெட்ரோல் போடணுன்னாலும் சரி இல்லை வேறு எதுனால் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுனாலும் சரி எதுவாக இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீனா பக்கத்தில் எத்தனை கிலோமீட்ரில் வந்துட்டு பார்த்தீனா இப்போது வந்துட்டு பெட்ரோல் பங்க் ஸ்டேசன் இருக்குது அதே மாதிரி நம்ம போகிற வழில என்ன ப்ராப்ளம் எதுனால் வந்துட்டு ஆக்சிடெண்ட்டு இல்லை எதுனானால்க்கூட அந்த அலாட் மெசேஜ் கூட வருது இல்லை போகிற இடத்துல வந்துட்டு பார்த்தீனா இயற்கை சீற்றம் அந்த மாதிரிலாம் எதுனால் வந்துதுனால் வந்துட்டு இப்போ அதுவே வந்துட்டு அப்டேட்டாக வந்துவிடுது சரி அந்த இடத்துக்கு போக வேணாம் இப்போது வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு இதுவாக இருக்குதுனு இப்போது உத்ரகாண்ட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு இதுக்கு போகிறோம் அந்த இடம்லாம் வந்துட்டு பார்த்தீனா இப்போ பனிப்பெய்கிற இடமா இருந்துதுனால் அங்கே வந்துட்டு இந்த ஸ்னோ ஃபால்லு இந்த அந்தமாதிரிலாம் அந்த அதுதான் நிலச்சரிவு அந்தமாதிரிலாம் இருந்துதுனால் அதுனால் அதுவும் வந்துட்டு பார்த்தீனா அலாட் மெசேஜ் மாதிரி முன்னாடியே வந்துட்டு வந்துவிடுது அதே மாதிரி இந்த சீற்றம் வானிலை இந்த வானிலை மாற்றம் கடல் சீற்றம் அந்தமாதிரி என்ன இதுவாக இருந்தாலும் வந்துட்டு பார்த்தனா டெக்னாலஜியோடய இதனால வந்துட்டு பார்த்தீனா நம் முன்கூட்டியே கணித்து அந்த இடத்துக்கு வந்துட்டு போகலாமா வேணாமாங்கிற அளவுக்கு வந்துட்டு பார்த்தீனா நம்மளுக்கு அதுவே வந்துட்டு நம்ம கையில் எல்லா டேட்டாவையும் கொடுத்துடுது அதை வைச்சு நம்மளுக்கு இப்போ போகிறதுக்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது